தொழில்நுட்பம் வந்து ஒரு குழந்தைக்கி என்ன என்ன தீங்கு விளைவிக்கும் என்பதை ஒரு மிக முக்கியமான முக்கியமானதாக இருக்குது அதே போல் அடி வ அதே போல் அவற்றின் மூலம் குழந்தைக்கு அதிகமாக அனுவி அனுவி அனுபவிப்பதற்கு ஒரு சிறந்த வழியாக தெரிவிக்கிறது தொழில்நுட்பம் வந்து அதிகம் பயன்படுத்துவதால் குழந்தைகள் ஒரு சிறந்த அனுபவங்களை பெரும் போது தீங்கான விளைவுகளை எவ்வாறு அறிவது எப்படி எப்படி எதிர்காலத்தையும் எது எதிர்காலத்தை முடிவு செய்ய போகுது என்பது நமக்கு தெரியலை அப்புறம் தொழில்நுட்பம் வந்து ஒரு ப்ள ஒரு கொழந்த ஒரு ஃபோன் பார்க்குதுன்னா அதுலேருந்து அதுலேருந்து நல்ல விஷயங்களும் இருக்குது கெட்ட விஷயங்களையும் நம்ம கற்று அது கற்றுக்கறது அதே போல் நம்ம ஓயாமல் நம்ம ஃபோனை கொடுத்தோம்னா அழுதுகிட்டே இருக்குது எனக்கு ஃபோன் வேணும் ஃபோன் வேணும்னு சொல்லி அடம் அடிக்கிது இது ஒரு தீங்கான விளைவு தான் ஒரு கொழந்தைட்ட போய் இது வ இப்போயே ஒரு வயசு ஒன்றை வயசு பிள்ளை எல்லாம் சொல்லி ஃபோனை கேட்டு அழுகுது அதுலேயே நமக்கு கண்ணு பாதிக்கப்படுது மூளை இதெல்லாம் பாதிக்கப்படுது அதனால் கொழந்தைகளுக்கு வந்து ஃபோன் கொடுக்கறத ரொம்ப குறச்சிக்குறணும்